பங்குச் சந்தை பங்குச் சந்தை என்பது ஒரு ஷேர் மார்க்கெட் இந்த பங்குச் சந்தையில் நான் நிறைய லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது ஒவ்வொரு நாள் பங்குச் சந்தை ஏறும் ஒவ்வொரு நாள் பங்குச் சந்தை குறையும் அது எப்படி ஏறும் ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் குறையும் அதனால் ஏற்றதாழ்வ சொல்லவே முடியாது அதேமாதிரிதான் ஒரு பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின் முத அது மதிப்பு குறையும்மோது ஒரேடியாக குறஞ்சி போய்விடும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு குறஞ்சி போய்டும் அதே அந்த பங்குச் சந்தையோடய ட்ரேடிங் வந்து அதிகமாக இருக்குது வர்த்தக ரீதியாக அதிகமாக இருக்குது அப்படிங்கம்போது உங்களுக்கு இன்வெஸ்ட் மனி வந்து அதிகரிக்கும் அப்படின்போது லாபம் நிறைய கிடைக்கும் அது குறஞ்சிதுன்னா நம்மளோடய ப பண்ண இன்வெஸ்ட் எல்லாமே குறஞ்சி அது நஷ்டத்துக்கு கொண்டு போய் முடியும் ஒரேடியாக நஷ்டத்துக்கு கொண்டு போய்விடும் டபுளாக நஷ்டத்துக்கு கொண்டு போகும் இதனால நிறையா பயம் நிறையா டேஞ்சர்ஸ் இருக்குது கஷ்ட படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கள் அதுக்காகதான் அவங்க எதாது பணத்தை சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணி இதில் இ பங்குச் சந்தையில் போட்டால் நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய பணம் கிடைக்குன்னும் போடுறாங்க சில பேருக்கு அதுக்கு வந்து லாபத்தை கொடுக்குது சில பேருக்கு அது நஷ்டத்தை கொடுக்குது அதே அதிக அதிகமாக அதில் நம்பி ஏமாறவும் முடி வேண்டாம் எமாறவும் கூடாதுன்னுதான் நான் சொல்லுவேன் எனக்கு ட்ரேடிங்கிலிருந்து ப்ராஃபிட் கெயின் இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது சொல்ல முடியாது ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம் லாஸ்ஸும் கிடைக்கலாம் லாஸ்ஸும் ஆகலாம் அதனால முடிந்தளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறத விட்டுட்டு மற்ற எதிலயா சேவிங்ஸ் நம்ம பண்ணு நம்மளுக்கா மற்ற எதையாவது நம்மளு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல கூட சேவிங்க்ஸ் பண்ணலாம் இல்லையா நம்மளே எதாவது சேவி எதிலையாது எவ்வளோ ப்ளான்ருக்கு அந்த ப்ளான்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு இதில் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போய் மொத்தமாக போட்டு அதில் கொண்டு போய் நமக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்குன்னு சொல்லி ப்ராஃபிட் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா கஷ்டம் அதனால யாரும் ஏமாறாதிங்கள் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது